ஆ வணக்கம்மா சொல்லுங்கம்மா ஆமாம்மா ஃபஸ்ட்டு மிட் டர்ம் கொஸின் ஆன்சர் சீட் கொடுத்துருந்தோம் பார்த்திங்களா பையன் ஆ சரிம்மா என்ன மார்க்கெல்லாம் போதுமா பையனுக்கு ஆ சரிம்மா ம் சரிம்மா நீங்கள் ஏன் ஸ்கூலுக்கு வரல ரேங்க் கார்டு சைன் பண்ண ஏன் வரல நீங்கள் என்னம்மா வேலை அப்படியா ஆ சரிம்மா பசங்க ரேங்க் கார்டு விஷியம் ம் சரிம்மா பசங்க ரேங்க் கார்டு விஷயத்திலலாம் கரெக்டாக ஸ்கூலில் வந்து கேட்டுக்கங்க எப்படி பண்ணுறாங்க படிக்கிறாங்கன்னு இல்லை இல்லை ஸ்கூல்லலாம் நல்லாதான் இருக்கான் படிப்பு விஷயத்துலலாம் கூட நல்லாதான் படிக்கிறான் நம்ம ஸ்கூல் நம்ம ஸ்கூலில் நிறையா ஈவென்ட்ஸுலாம் இருக்குது இருக்குது கேம்ஸு ஸ்போக்கன் இங்கிலீஷு அது மாதிரி எல்லாத்திலும் உங்கள் பையனை சேத்துவிட்ணுன்னா கூட ஜாயின் பண்ணிவிடுங்கள் ஆ சரிம்மா அதுக்கு என்ன ஏதுன்னு ஸ்கூலில் வந்து ஃபார்மெல்லாம் கேட்டுக்கங்க ஆ சரி வீட்லேயும் கொஞ்சம் பாத்துக்கங்க கொஞ்சம் படிக்க வையுங்க ஆ ஆ சரிம்மா இனிமேல் பேரண்ட்ஸ் மீட்டிங்குன்னு சொன்னால் கொஞ்சம் கண்டிப்பாக வந்துடுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு மிட் டர்ம் மார்க்கெல்லாம் பேரண்ட்ஸ் பாக்கணும்னு தான் உங்களை ஸ்கூலுக்கு வர சொல்கிறோம் ம் சரிம்மா தேங்க்யூம்மா